புதுசாக குழந்த பிறந்தாவே அந்த குழந்தைக்கு வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் நம்ம வந்துட்டு ரொம்ப பத்தரமாக பார்த்துக்கணும் அந்த குழந்தைகள முதல்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அன்னன்னைக்கு வந்துட்டு வீடு வாசலெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சிட்டு குழந்தையும் நல்லா பார்த்துக்கணும் அவங்களுக்கு சுடு தண்ணி வி வச்சி நம்ம மேலுலலாம் துடச்சிவுட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுப்போம் அப்புறமேட்டு அவங்களுக்கு சுகாதாரமான உணவுகள் பழங்கள் இந்தமாதிரில்லாம் வந்துட்டு தாய் எடுத்துக்குவாங்க அப்படி எடுத்துக்கும்போது தான் அந்த குழந்தைங்களுக்கும் தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் கிடைக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க முதல்ல குழந்தைய வந்துட்டு காலையில் எழுந்தவுடனே வெயில்ல கொஞ்ச நேரம் போடுவாங்க ஏன்னா காலை வெயில்ல வந்துட்டு நமக்கு வைட்டமின் கிடைக்க டி கிடைக்கறதுனால என்ன பண்ணுவோம் காலையில் போய் ப வெயில்ல போடுவோம் வெயில்ல போட்டுட்டு கொஞ்ச நேரங்கழித்து தான் நம்ம அப்புறமேட்டு குளிக்க வச்சிட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணுவோம் நம்ம குழந்தைங்களுக்கு தொட்டில் கட்டி தூங்க வைப்பாங்க அப்புறமேட்டு மதியத்துக்கு மேலே மொ முடிஞ்சளவுக்கு வந்து குழந்தைங்களுக்கு நம்ம தாய்ப்பாலே கொடுக்கணுன்னு சொல்லுவாங்க அப்போதான் நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி வரும் எந்தவொரு நோயும் அதிகமாக வராதுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்துட்டு அதிகமாக வந்து நிறைய இதை வை வைட்டமின் ஊசிகள்லாம் போடணும்னு சொல்லி இருக்கிறாங்க அதனால் குழந்தைங்களுக்கு அந்தந்த வாரத்துக்கோ மாதத்துக்கோ தகுந்தமாதிரி நம்ம அந்த ஊசிகளை கரெக்டாக போடணும் அப்போ தான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியோட நல்லா இருப்பாங்க எந்த நோய் வந்தாலும் இப்போ இதாகிற மாதிரி இப்போ நம்ம இந்த கொரோனா வந்தம்போதெல்லாம் பயங்கரமாக எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே வராமல் எவ்வளோ இதாக இருந்தோம் அந்தமாதிரி வந்துட்டு குழந்தைங்கள வந்துட்டு நல்லா பார்த்துக்குணும் அப்போதான் வந்து சுகாதாரமாக இருப்பாங்க குழந்தைகளுக்கும் குழந்தைங்க அழாமல் பார்த்துக்கணும் கீரிப்பூச்சி பிடிக்காம பார்த்துக்கணுன் சொல்லுவாங்க அவங்களோட துணிகளை எல்லாமே இதை நல்லா வெயில்ல துவச்சி காய வச்சு எடுத்து வைக்கும்போது நாற்றம் இல்லாமல் நல்லாருக்கும் துணியும் அவங்களுக்கு நல்லா ஒரு வ நல்லா இருப்பாங்க குழந்தைங்களும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுமட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கீர வகைகள் பல வகைகள் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆறு மாசத்திலேருந்து கொடுக்க சொல்லுவாங்க அப்படி கொடுக்கும்போதுதான் அவங்களுக்கு நல்லா இது கிடைக்கும் முடிஞ்சளவுக்கு தாய்பால் அப்படி இல்லைன்னா மாட்டுப்பால் கொடுப்பாங்க இந்த பவுட்ரு பால் வந்துட்டு கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு டாக்ட்ரு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சோம்னா குழந்தைங்கள வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக வளர்த்தலாம் அப்புறமேட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பிற தொந்தரவு இருந்துச்சுன்னால் உடனே நம்ம பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்டையோ இல்லை பெரியவங்ககிட்டையோ போய் பார்த்துட்டு அப்போ அப்பயே நம் பாத்துடணும் இல்லைன்னா பிரச்சனையாக ஆகிடும் பெருசாகிடும் நம்ம வந்து ரொம்ப ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டுவாட்டியாவது குழந்தைங்கள நல்லா குளிக்க வைக்கணும் குளிக்க வச்சிட்டு அவங்களை வாசனையாக வச்சிருக்கணும் அப்போதான் வந்துட்டு அவங்களுக்கு மேலே எந்தவொரு நோய் வராமல் நம்மளால பார்த்துக்க முடியும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டோம்னா குழந்தைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க கொஞ்ச கவனம் இல்லாமல் போகிறதுனால தான் நிறைய ஊட்டச்சத்து குறைபாடு வர்றதனால இந்த குழந்தைங்கள வந்துட்டு நிறையா பாதிப்பு வருது அதனால் வந்துட்டு கவனமாக குழந்தைங்கள எந்தளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்குணும் அப்படி பார்த்துக்கும்போது குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கும் வந்துட்டு எந்தவொரு பாதிப்பும் இருக்காது இல்லை அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்குமே பாதிப்பாக தான் இருக்கும் அதனால் சரிவிகித உணவாக என்னென்ன சாப்பிட்ணுன்னு சொல்றாங்களோ பெரியவங்க சொல்லுவாங்க அந்தமாதிரி உணவெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னால் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் குழந்தைங்க வளர்க்கறதும் ரொம்ப நமக்கு சாதாரணமாக போய்டும் இல்லைன்னா வந்துட்டு தனியாக அதுக்கே நம்ம மருத்துவமனைக்கு போகிறது வர்றது செலவு பண்றது இதுவே அதிகம் நமக்கு செலவீனத்தை கொண்டுவந்து கொடுக்கும் அதனால் அந்தமாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம ஃபஸ்ட்லருந்தே குழந்தைங்களுக்கு வேணுங்கிறதை நம்ம இது பண்ணி பார்த்துக்குணும் கொசு கடிக்காமல் பார்த்துக்குணும் கொசுவால் தான் நிறையா நோய்களே பரவுது அதனால் முடிஞ்சளவுக்கு வீட்டை எந்தளவுக்கு சுத்தமாக வச்சிருக்கிறோமோ உயி வ ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது வீட்டை வந்து சுத்தமாக துடச்சி விட்டோம்னால் கிருமிநாசினி யூஸ் பண்ணி துடைக்கும்போது கொஞ்சமாக எந்தவொரு சின்ன பூச்சிகள் எதுவும் இல்லாமல் இருக்கும் அப்படின்றபோது கு குழந்தைங்களுக்கு எந்தவொரு பாதிப்புமே இல்லாமல் இருக்கும் அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்குணும் குழந்தைங்கள இந்த சுகாதாரமாக இருக்கிற மாதிரி இருந்தோம்னால் நமக்கு அந்த குழந்தைங்களுக்கு எந்தவொரு நோய் வர்றதுக்கு வாய்ப்பில்லை இதை நம்ம பயன்படுத்தி கரெக்டா கொண்டு வந்தோம்னால் குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க